ஹலோ ஆ சொல்லுங்கள் எத்தனை பேர் வருவீங்க நீங்கள் ஓகே அப்படியா உங்களுக்கு டைமிங் எதாச்சும் சொன்னாங்களா இல்லை ஓகே அப்படியா சரி இப்போ நாங்கள் ஒர்க் பண்ணுற டைம் நீங்கள் கிளீன் பண்ண வந்தால் அது எங்களுக்கு வந்து தொந்தரவாக இருக்கும் ஸோ நாங்கள் எப்போ எங்களுக்கு பிரேக் டைமோ அப்போ சொல்லுறோம் அப்போ ஒரு அரைமண் நேரம் ஒருமண் நேரம் தான் உங்களுக்கு டைம் எடையில எடையில கிடைக்கும் அப்போ உங்களுக்கு சுத்தம் பண்ண ஓகேவாக இல்லை டைம் நிறையா வேணுமா உங்களுக்கு இப்போவே ஆ ஆமாம் இப்போ இல்லை நாங்கள் மா காலையில பிரேக்கு விடுவோம் மதியானம் சாப்பாடு பிரேக்கும் மறுபடியும் ஈவினிங் பிரேக் விடுவோம் ஒன் அவர்க்கு ஒன் அவர் கிடைக்கும் இடையில ஆ ஆஃபீஸ் முடிஞ்சு பண்ணுவிங்களா இல்லை போயிடுவிங்களா

ஓகே ஓகே இப்போ நாங்கள் வந்துட்டு காலையில பார்த்திங்கன்னா பதினோரு மணிலருந்து பதினொன்ற வரைக்கும் எங்களுக்கு பிரேக் நாங்கள் வெளில கிளம்பிடுவோம் டீ காஃபி குடிக்க நீங்கள் அதில் உங்கள் ஆளுங்களை கூப்பிட்டு சுத்தம் எதாவது நீங்கள் கீழ கூட்டி சுத்தம்பண்ணுறதுனா பண்ணிக்கங்க அப்போதைக்கு மற்றப்படி தண்ணி வச்சு தொடைக்கிற மாதிரி எதாவது ஒர்க் பண்ணுவிங்களா அப்படியா சரி நாங்கள் இப்போ காலையில பதினொருலருந்து பன்னென்ற வரைக்கும் மதியானம் ஒன்று டு ரெண்டு ஒருமண் நேரம் இருக்கும் சாய்ந்தரம் பார்த்திங்கன்னா மூணு டு மூன்றை மொத்தம் உங்களுக்கு நாங்கள் வேலை ஆஃபீஸ் டைம்மில் பார்த்திங்கன்னா ரெண்டுமண் நேரம் உங்களுக்கு முழுசா கிடைக்கும் அப்போ பண்ணுறதா இருந்தாலும் பண்ணுங்கள் இல்லைனா எங்களுக்கு அஞ்சு மணிக்கு ஆஃபீஸ் முடிஞ்சிரும் ஸோ முடிஞ்சதுக்கு அப்புறோம் நீங்கள் எத்தனை மணி வரைக்கும் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கிங்க உங்களுக்கு ஆள் யாராவது கூட இருக்கணும் மா இல்லை நீங்களே பார்த்துப்பீங்களா ஆ ஆமாம் இது சால்ரிலாம் உங்களுக்கு சொல்லிவிட்டாங்களா அவங்க எப் எப் இன்னைக்குள்ளே முடிச்சிருவிங்களா இல்லை ரெண்டு மூணு நாள் ஆகுமா உங்களுக்கு ஆ ஓகே சரி நாளைக்கு வந்து ஆஃபீஸ் லீவாக இருக்கும் நாளைக்கு இன்னக்கு வந்துவிட்டு நாங்கள் ஆஃபீஸ் போனோம் நாளைக்கு லீவ் நால ஸோ உங்களுக்கு செக்ரெட்ரி இருப்பாங்க வெளியே அவங்க கூட்டிகிட்டு வந்து விடுவாங்க நாளைக்கு நீங்கள் வேறு பக்கம் வேலை இல்லைனா இங்கே வந்து முடிச்சு கொடுத்துருங்க ஆ சரி